ஹலோ கேட்கு கேட்குதுங்களா ஆ மூர்த்தி சாமில் மரமண்டிங்களா எனக்கு வந்து நான் வந்து கார்பெண்ட்ரு நான் இப்போ பார்த்திங்கனாக்க எனக்கு வ என்னோடய பேர் வந்து ரங்கநாதன் பாலக்கோடு பாலக்கோடுங்க எனக்கு வந்து நாலு வுட்டு தேக்கு மரத்தில் வந்து டோர் மெயின் டோர் வேணும் நா நாலு டோர் வேணும் நூறு கேஜி நூறு கேஜியில் இருக்க மாதிரி வேணும் ம் சொல்லுங்கள் இன்ச்சஸ்ஸு பார்த்திங்கனாக்க ஒன்றரை இன்ச் தப்பத்தில் ஒன்றரை இன்ச் தப்பத்தில் ஒரு மூணு அடி அகலத்துக்கு மூணு அடி அகலத்துக்கு ஆ போதும் அதுலேயே வந்து அதே சேம் வந்து நாலு டோர் எனக்கு நாட்டுத் தேக்கு வுட்டில் தான் பண்ணிக் கொடுக்கணும் தேக்கு வுட்டில் தான் பண்ணிக் கொடுக்கணும் ம்

எனக்கு வந்து கலராக எனக்கு வந்து லுக்காக கலராக இருந்துச்சுன்னா சரி ஓகே நான் கண்டிப்பாக அந்த ரேட்டு நான் கொடுத்து ஒரு லட்சத்தி இருபதனாயிரம் கொடுத்து நான் எடுத்துக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு நான் கேட்ட கேஜஸ்லேயும் கொ கேட்ட திக்னஸ்லேயும் கரெக்டாக ஃபினிஷிங் கரெட்டா கொடுத்தீங்கன்னா ஓகே ம் ம் நெக்ஸ்ட் மந்த் பதினைஞ்சாந்தேதிக்குள்ள எனக்கு வேணும்

ம் சரி இப்போ பண்ணி விட்டர்றேன் உங்களுக்கு இப்போ நான் உங்களுக்கு பேசிட்ருக்கிற நம்பர் தானேங்க ம் சரி அமுச்சி விட்றேன்

ம் சரி ம் சரி ம் சரி ஓகே